நான் பள்ளியில் படிக்கும்போது நிறைய ஓவிய காம்பெடிஷன் வந்திருக்கு அதில் வந்து நான் கலந்துக்கிட்டு நிறைய ட்ராயிங் காம்பெடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா வரைஞ்சிருக்கேன் அது வந்து வரைஞ்சி இப்போ நோட்டீஸ் போர்ட்லாம் இருக்கும்ல அதிலலாம் ஒட்டுவாங்க இப்போது நான் அதில் வரைஞ்சி ப்ரைஸ்லாம் வாங்கிருக்கேன் அப்புறம் கண்காட்சியிலேலாம் வந்து என்னோட ட்ராயிங்ஸ் வந்து இப்போது வெளியில் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து ஒட்டி அதை வந்து வரவங்க போறவங்கெல்லாம் பார்ப்பாங்க அது வந்து கண்காட்சியில் நம்ம எல்லாத்து முன்னாடியும் நான் தான் வரைஞ்சது அப்படினு காட்டுறதோட அவங்க இருந்து அதை வந்து எல்லோரும் பாக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ரொம்பவும் அந்த தருணம் வந்து ரொம்பவே இது மறக்கமுடியாது தருணமாக ஒரு சந்தோஷமான இதாயிருந்துச்சி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்தமாதிரி நான் எப்படி சொல்கிறது நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் இப்போ ரீசன்ட்டாக கூட பார்ட்டிசிபேட் பண்ணி அதை நோட்டீஸ் போர்டில் போட்டாங்க அந்தமாதிரி நிறைய போட்டியில் நான் கலந்துருக்கேன் தேர்வுனா அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஒரு காம்பெடிஷன் ஒரு ட்ராயிங் காம்பெடிஷனில் சேர்ந்து ப்ரைஸ்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அந்தமாதிரி வாங்கியிருக்கேன் அது வந்து நல்ல ஒரு மொமெண்ட்டு அந்தமாதிரி ஒரு இது கிடைக்குறதெல்லாம் வந்து

அதலாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இது அதனால் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்தமாரி சக்ஸஸ் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அதல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாயிருக்கு